ஆ அண்ணா இது என்னண்ணா இடம் ஓ கடை வீதியாணா இங்கே என்னண்ணா இவ்ளோ ட்ராஃபிக்காக இருக்குது ஓ சீசன் டைம் ஞாயிற்று கிழமங்குறதுனாலயாணா சரி சரிண்ணா ஞாயிற்று கிழமை எப்போயும் இப்படி தான் இருக்குமாணா இல்லை சரி சரிங்ண்ணா சரி இன்னும் இன்னும் எவ்வளோ நேரண்ணா ஆகும் இந்த ட்ராஃபிக்கை இது பண்ணுறதுக்கு இன்னும் அரைமணி நேரம் ஆகுமாண்ணா சரிண்ண கொஞ்சம் அங்கே அர்ஜெண்டாக போகணும் வேற எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க வேற ஏதாவது ஷார்ட் கட் எதானு இருக்காண்ணா இன்னும் முன்னாடி போகனுமாண்ணா சரி இன்னும் அதுக்கு போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரண்ணா ஆகும் அதுக்கு இன்னும் கால் மணி நேரம் ஆகுமாண்ணா சரிண்ணா கொஞ்சம் சீக்கரோ சரி சரி சீக்கரம் பாருங்கண்ணா ஆ சரிண்ணா கொஞ்சம் அர்ஜெண்ட்டு அதாண்ணா